ஆமாம்ங்க

சே சரி மாமரம் கொய்யாச்செடி எலுமிச்சஞ்செடி எல்லாம் வைக்கோணும் பராமரிக்கணும் சரி ஆ சரி சரி ஆ

ஆ சரி எல்லாம் எப்படிம்மா என்னென்ன தே இது மழப் பேஞ்சு எல்லாம் ஈரமாக இருக்குது மண் நல்ல மண்ணாக என்னன்னு அதை ப பராமரிக்கறதுக்கு கேட்கறேன் சரி

சரி சரி ஆ சரி சரிங்கம்மா அது

சரிம்மா அதுக்கு தான் கேட்கறேன் உங்களை அது சரி

சரிங்க அதுக்கு தான் எனக்கு தெரியாது அதுக்கு தான் கேட்கறேன் தெரியாது அதுக்கு தான் கேட்கறேன் உங்களை சரி

சரிங்க

சரிங்கம்மா சரிங்க சரிங்க சரி